எனக்கு மாயாண்டி குடும்பத்தார் ரொம்ப பிடிக்கும் அது ஒரு குடும்பப் படம் ஏன்னால் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் எப்படி பாசத்தோடு ஒற்றுமையாக இருக்காங்ககிறது அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதிலையும் லாஸ்ட்டாக கடைசியாக இருக்கிற பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்னு அப்படி யோசிச்சு படிச்சு நல்லா பெரியாளாக வரும் பொழுது அப்பா அம்மா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறது ஒவ்வொரு செகண்டும் அது நம்மளையே ஃபீல் பண்ண வச்சுரும் அதனால் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் கொ நடுவில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் இருந்தாலும் அந்த படத்தை வந்து பார்க்கும் போது நம்மளையும் மீறி ஒரு உணர்வுகள் நம்ம குடும்பம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ் ரொம்ப ஒரு அக்கா வந்து தம்பியை கஷ்டப்படுத்தினாலும் அந்த பாசம் ஒன்று சேர்க்க வைக்குது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும் போது நிறைய அந்த படத்தோட பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு வரல கஷ்டங்கள் வந்தாலும் வெறுப்பு வராமல் ரொம்ப உணர்வுகளோட இருக்காங்க